ஆ சொல்லுங்க ஆ சொல்லுங்க ஆ இல்லைங்க நான் ஒழுங்காகதாம்மா வேலை செஞ்சோம் எல்லாமே என்ன சொல்கிறீங்க என்னாச்சு ஓ நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சதை பற்றி கேட்கிறீங்களா ஓ அப்படியா நான் இல்லை நாங்கள் வந்து எல்லாம் நல்லா தான் வேலை செஞ்சோம் இந்த இடையில மழை பேஞ்சுது பார்த்தீங்களா அதில் எது உங்களுக்கு புல் எதுவும் வளர்ந்துச்சி அதை பற்றி சொல்கிறீங்களாட்டுக்கு இல்லை இல்லை நாங்கள் நல்லாதான் பண்ணிணோம் அது வந்து மழை பேஞ்சதுனால உங்களுக்கு வந்து அதிகமாக வந்திருக்கும் டக்குனு நாங்கெல்லாம் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணிக் கொடுத்தோம் ம் சரி அது விடுங்க நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் நாங்கள் வந்து மறுபடியும் வந்து உங்களுக்கு வந்து பண்ணிக் கொடுத்தறோம் நீங்கள் அதுக்கு வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்ல நாங்கள் வந்து பண்ணிக் கொடுக்குறோம் உங்களுக்கு இல்லாட்டி அப்படி இல்லாட்டி மருந்து வந்து அடிச்சு விடுறோம் நாங்கள் எங்கள் செலவில் ஆ சரிங்க ஓகே வேறு மற்றபடி வேறு எதுவும் குறை ஏதாவது பண்ணியிருக்காங்களா இல்லை இல்லை அதுதான் இந்த மழை பேஞ்சதுனால் எதுவும் உங்களுக்கு வந்து அதிகமாக டக்குனு புல் வளர்ந்துருக்கும் மற்றபடில்லாம் வேறு எதுவும் இல்லை மழை பெய்யாமல் இருந்திருந்தா பிரச்சின இல்லை அது புல் பிடுங்கி அடுத்த நாளே மழை பெய்யவும் தான் உங்களுக்கு வந்து உடனே தழை ஃபுல்லாக வந்திருக்கும் மற்றப்படிலாம் பிரச்சின இல்லை நாங்களே வந்து சரி பண்ணி கொடுத்துறோம் அது வந்து மருந்தடிச்சு நாங்களே கொடுத்துறோம் உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது

சரிங்க மேம் ஓகே